இப்போ எங்களை சுற்றி பார்த்தீங்கனா டிவி இருக்குது ஃபோன் இருக்குது இது லேப்டாப்பு இருக்குது இந்த மூணுமே வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது இந்த ஃபோன் இல்லைனா வந்து இப்போ வாட்ஸப் பார்க்க முடிய மாட்டேங்குது இந்த வாட்ஸப்லிருந்து இந்த இன்ஸ்டா பார்க்க முடிய மாட்டேங்குது ஃபேஸ் புக் பார்க்க முடிய மாட்டேங்குது அதிலேருந்து எங்களால் வேலையே செய்ய முடியலை வே அதை நோண்டிகிட்டே இருந்தால் எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது டிவி எடுத்துகிட்டிங்கனா காலையில் ஆரம்பித்தோம்னா ஈவினிங் நைட்டு பத்து மணி வரைக்கும் டிவியை விட்டு எழுந்திரிக்க முடில்ல ஃபுல்லாக சீரியலை போட்டு சாகடிக்குறாங்க அதையும் பார்த்து நம்ம அதையே பார்த்துட்டே உட்காந்துகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது லேப்டாப்பை பார்த்தீங்கனா பசங்கள் வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நம்ம போய் லேப்டாப்பை நோண்டலாம்னு பார்த்தோம்னா பிள்ளைங்க விடமாட்டேங்கிறாங்க அதுவும் ரொம்ப டார்ச்சலாக இருக்குது அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து வாழ்க்கைய வாழ்க்கை எப்படி எளிதாக்கும்னு பார்த்தீங்கனா மொபைல் எடுத்துகிட்டிங்கனா நம்ம வந்து சமைக்கிறதுலேருந்து என்னென்ன என்னென்ன நம்ம வந்து தேவைக்கு வேணுமோ எல்லாமே அந்த மொபைல் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சமைக்கிறக்கு சமைக்கத் தெரிலேன்னா சமைச்சிக்கலாம் நம்ம வந்து வீடியோ கால் பேசலாம் நெ இதில் பார்த்தீங்கனா டிவியில் பார்த்தீங்கனா நம்ம நமக்கு என்னென்ன இருக்கோ மியூசிக்கில் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தால் டிவி போட்டோம்னால் மியூசிக் இருக்குது அதை பார்த்துக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மொபைலிலேருந்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிணாவே ஃபுல்லாக வந்து ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிலேருந்து நிறையா பேர் வராங்க அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிவி இன்டர்நெட்டு நெட்டு இருந்தால் போதும் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் செல்லு டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம்